ஆ ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் ட்ராவல் ஏஜென்சி தான் உங்களுக்கு என்ன வேணும் எந் இன்னைக்கி ட்ராவல் போகணும் ஆ ஓகே மேம் போகலாம் நீங்கள் ஆ தாராளமாக கிடைக்கும் மேம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறிங்க உங்கள் நேம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் மேம் ம் ஓகே ஆ ஓகே மேம் ஆ எத்தனை பெயரு மேம் வரிங்க ஆ ஓகே மேம் தாராளமாக போகலாம் மேம் நம்மள்ட்ட அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு மேம் ஆ ஓகே மேம் எப்படி மேம் ஃபுல் டேவா இல்லை எப்படி டைம்மிங் எப்படி மேம் ஆ டூ டேஸ்ஸா மேம் சரி மேம் கொஞ்சம் வந்து ஒன் டேக்கு டூ டூ தௌசண்ட் அதுபோல வரும் மேம் ஆ ஆ ஓகே மேம் இல்லை மேம் உங்களுக்கு மெயின்னா வந்து பெரியக் கோயில் தான் மேம் அதான் பிரகதீஷ்வரர் டெம்பிள் தான் மேம் அங்கேயே உங்களுக்கு ஒன் டேவே பத்தாது மேம் அதுக்கப்பறம் நம்மளுக்கு பக்கத்து பக்கத்தில் தான் நிறையாவே இருக்கு மேம் தஞ்சாவூரரில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறையா இருக்குது பேலஸ் இருக்குது அவ்வளோ இடலாம் இருக்குது மேம்

ஆ ஓகே மேம் உங்களது இது மாதிரி எத் இன்னைக்கி மேம் வரணும் உங்களுக்கு கேப் அங்கே கும்பகோணத்துக்கு நீங்கள் ஆ ஓகே மேம் ம் சரிங்க மேம் எங்களுக்கு நீங்கள் வேணுமே மேம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறிங்களா ஆ இந்த நம்பர் தான் மேம் வாட்ஸ்ஆப் நம்பர் இதுக்கு ஷேர் பண்ணிறிங்களா ஆ ஓகே மேம் ஃபைன் நான் உங்களுக்கு வந்து கேப் உங்களுக்கான கேப் வந்து கம்மிங் சண்டே உங்களுக்கு ஃபோ ஃபோர் நாலு மணிக்கு கிளம்பணுன்னிங்கள மூன்றைக்கு வந்தால் போதுமா ஆ வந்துடுறோம் மேம் தேங்க் ஆ தேங்க்யூ மேம்